நுகர்வோர் முறையில் வந்து கால்நடையை வளர்க்கறதுக்கு வந்து நெறிமுறைகளெல்லாம் இருக்குது அது வந்து கால்நடை ஆடு வளர்த்தலாம் அது வந்து ஒரு பத்து ஆடுலிருந்து பதினஞ்சு ஆடு வரையும் இப்போ கொட்டா செட் அடிச்சுக் கூட வளர்த்தலாம் அதுக்கான தீவனப் பயிர் நம்ம நிலத்திலேயே போட்டு அதை எடுத்துகிட்டு வந்தும் வளர்த்தலாம் அதே மாதிரி மாடுகளும் அதே மாதிரி தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மாடு கூட வைச்சு வளர்த்தலாம் அதுக்கான இடம் இருந்தால் போதும் அதுவும் நம்ம விவசாய நிலம் இருந்ததுன்னால் அதிலேயே கூட போட்டு வளர்த்தலாம் இது மேலும் வளர்த்தறதுக்கு கவர்மெண்ட்லருந்து நிதி கொடுக்குறாங்க இப்போது மாட்டு லோன் எல்லாம் நம்ம எடுக்கிறோம் நமக்கு சு கூட்டுறவு சங்கம் இருக்குது அதில் போனோம்னா மாட்டு லோனு தர்றாங்க மாட்டு லோனு ஆட்டு லோன் தர்றாங்க அது வந்து வட்டி இல்லாத கடன் அது நம்ம திருப்பிச் செலுத்திடலாம் இப்போ வந்து ஒரு மாடு வாங்கணுன்னாக் கூட நாற்பதானயிரத்திலிருந்து ஐம்பதனாயர்ரூபா வரைக்கும் வட்டியில்லாது கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு ரெண்டு மாடு மூணு மாடு தர்றாங்க ஆடுனால் ஒரு பத்து ஆடு தர்றாங்க கோழியும் வளர்க்கறதுக்கு தர்றாங்க கோழிப் பண்ணையின்னால் ஒரு நூறு அடி செட்டு அடிக்கணும் ஒரு இரு இருபத்தஞ்சு அடி அகலத்துக்கு நூறு அடி செட்டு அடிக்கணும் அதை அடிச்சுட்டு அதுக்கான மானியமும் அவங்களே தர்றாங்க பட்டுப்பூச்சி வளர்ப்புக்குக் கூட மானியம் தர்றாங்க அதுவும் கவர்மெண்ட்லருந்து தர்றாங்க அதுவும் பட்டுப் பூச்சி ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா போட்டு அதை புழுவ வளர்த்தி அதை எடுத்துன்னு போய் கூடு விற்கலாம் கால்நடைங்களுக்குத் தேவையான தீவனமும் கவர்மெண்டில் இருந்து தர்றாங்க அதுக்கான மானியமும் தர்றாங்க இதுவும் தர்றாங்க இன்னும் நிறைய வந்து கோழி ஆடு மாடு வளர்க்கறதுக்கு கவர்மெண்டில் ஹெல்ப்பும் இருக்குது நம்பளுக்கும் இருக்குது ஒன்று ரெண்டில் இருந்து மூணு வரைக்கும் வளர்த்தலாம் சின்ன விவசாயிகள்லான்னால் மூணு மூணு நாலு வளர்த்தலாம் இதே வந்து ஒரு பண்ணையாக வளர்த்தணுன்னா நிறைய ஆளுங்களை வைச்சுனு ஒரு நாலஞ்சு செட் அடிச்சு கோழி வளர்க்கலாம் ஆளுகள் ஆளுகள் அதிகமாக இருந்தாங்கன்னால் ஆடு கூட அதே மாதிரி தான் ஒரு நூறு நூற்றம்பது ஆடு கூட வளர்க்கலாம்